ஹலோ நாங்கள் வந்து அதியமான் பேலஸ்ஸில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஒ ஒரு அஞ்சு பேர் வரோம் அதுக்கு அதுக்கு கார் வாடகை வந்து கார் ட்ரைவர் தானே நீங்கள் அஞ்சு பேர் வரோம் ஒரு ரெண்டு நாள் வந்து அதியமான் பேலஸ்ஸும் பக்கத்தில் இருக்கிற இதுங்களையும் பார்த்துட்டு வெளியில் ஒரு மூணு நாள் போவோம் இப்போ வெளியில் ஒரு மூணு நாள் சுற்றி பார்ப்போம் எ என்ன ஃபேமஸ்ஸு இப்போ கோயிலு ம் ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறிங்களா கொஞ்சம்

ம் பழனி பக்கமாக ஒரு ரெண்டு நாள் வந்து அதியமான் பேலஸ்ஸும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க அதுவும் சுற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு மூணு நாள் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கிற கோயிலுங்க பார்க்கப் போகிறோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் விசா வெள்ளயங்கிரி அப்படியே பழனி எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அஞ்சு பேர் அஞ்சு பேர் வரோம் ம் நீங்கள் என்ன வாடகை எதிர் பார்க்குறிங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறிங்களே ம் ரொம்ப அதிகமாக சொல்கிறிங்க கொஞ்சம் குறைச்சி பண்ண முடியுமான்னு பாருங்கள் குறைச்சி பண்ண முடியுமான்னு பாருங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறிங்களே ட்ரைவர் பேட்டா கொடுத்துர்றோம் சாப்பாடு வாங்கி கொடுத்துர்றோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாடகை ரொம்ப அதிகமாக சொல்கிறிங்களே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லேங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களையே கூப்பிட்டுக்குலாம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் பேசிகிட்டு கூப்பிடுங்க பேசிகிட்டு கூப்பிடுங்க

சரிங்க சார் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளோ பேட்டா ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளோ கேட்குறிங்க முந்நூருபாவா சரி ஓகே பேட்டா கொடுத்துர்றோம்

ஆ சரி ம அப்படி தான் ஆகட்டும் நீங்கள் நாங்கள் புக் பண்ணிடுறோம் அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் நீங்கள் வந்துடுங்க ஆ நாங்கள் இங்கே ஃபோர் ரோட்ஸ்ஸில் சரவணபவன் ஹோட்டலில் தான் இருக்கோம் ஆ வந்துடுங்க வந்துடுங்க ம் வாங்க